நான் என்ன சிறப்பு திறமையை வளர்த்துக்கிட்டேன் அப்படினா தையல் நான் தையல்தான் வந்து கற்றுக்கிட்டேன் என்னோட சிறப்பு திறமை அப்படினா நான் சொல்கிறதுமே வந்து அது தையல்தான் தையல் கற்றுகிறது வந்து என்னோடய ரொம்ப நாள் ஆசை நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் வந்து தையல் பயிற்சிக்கு போகணும் தையல் பயிற்சிக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து அது என்னால் முடியவே இல்லை எனக்கு ஒரு சூழ்நிலையே அமையலை நான் ஸ்கூல் படிக்கும் போதெலாம் பக்கத்தில் வந்து தையல் பயிற்சி எதுவுமே இல்லை ரொம்ப தூரமாக போய் கற்றுக்குற மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து காலேஜ் யூஜி படிச்சப்பயுமே நான் கற்றுக்கல நான் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனேன் பட் ஆனால் வந்து எனக்கு அந்த டைமிங் வந்து கரெக்ட்டாக இல்லை ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சா என் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிக்கிட்டு போயிருந்தேன் அந்த பொண்ணு என்ன பண்ணிவிட்டாங்க அடுத்த நாள் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் மட்டும் தனியாக போகிறத்துக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ அதனாலயே நான் யூஜி படிக்கிற டைம்லேயும் நான் கற்றுக்கல அதுக்கு அப்பறம் நான் யூஜி முடித்ததுக்கு அப்பறம் நான் வந்து பிஎட் பண்ணேன் பிஎட் பண்ணப்போ வந்து எனக்கு அந்த ஃப்ரெண்டெலாம் போயிட்டாங்க நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டிருந்தேன் என்னோட நான் ஸ்கூல் படித்தேன் இல்லையா ஏன் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே வந்து தையல் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க அப்படினு நான் கேள்விப்பட்டேன் நான் ஸோ நான் பிஎட் முடித்து நான் காலேஜி போயிட்டு வந்ததுக்கு அப்பறம் ஈவினிங் சிக்ஸ் ஒ கிளாக் வருவேன் சிக்ஸ் ஒ கிளாக் வந்துட்டு நான் தையல் அந்த கிளாஸுக்கு போயிடு போயிட்டு கற்றுக்குவேன் அந்த அக்கா வந்து நல்லா கற்றுக் கொடுத்தாங்க சீக்கிரமே கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாசம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்பவே என்ன ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்குது எ எனக்கு ஆசைங்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் தையல் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுதா ஒரு பெரிய ஆசை ஏன்னா வந்து அவங்க வந்து வெளியில் வந்து தச்சு தச்சு மற்றவங்கள்லாம் சீக்கிரம் தச்சுக்குடுக்க மாட்டுறாங்க யார்கிட்ட கொடுத்தாலுமே நீ கற்றுக்க நீ கற்றுக்கிட்டாதா நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படினு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் போவேன் ஆறு மணிக்கு போவேன் ஏழு மணி வரையும் கற்றுப்பேன் ஏழு மணி வரையும் கற்றுக்கிட்டு அங்கேயிருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வரணும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ப நாங்கள் இருக்கறது வந்து ஒரு கிராமம் ஸோ பஸ் வந்து ஒரு இடத்துல ஏறணும் அங்கேருந்து நான் சைக்களில்தா போவேன் எங்கள் வீட்லேருந்து நான் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்திட்டு தான் போவேன் போய் பஸ் ஏறுவேன் அந்த இடத்துல அங்கேதா நான் ஸ்கூலும் சைக்கிள் மிதித்திட்டு போயிதான் நான் ஸ்கூலுமே படித்தேன் அதனால் வந்து நான் அந்த இட ஸ்கூலுக்கு பக்கத்தில் அது இருக்கும் அதனால எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியலை பெருசாக எனக்கு ரொம்ப வெளியில் போய் கற்றுக்குற மாதிரி ரொம்ப சிரமமாகலாம் இல்லை நான் எப்போதுமே ஸ்கூல் படிக்கிற மாதிரி போய் காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்பறம் அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டு வந்திருவேன் அதை நான் ரொம்ப லேட்டாக வரேன் அப்படின்லாம் கூட எங்கள் அப்பாலாம் திட்டினாங்க நீ போக வேண்டாம் ரொம்ப லேட்டாகுது இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்லாம் திட்டினாங்க ஆனால் என்னோடய ஒரு பிடிவாதத்துலதா நான் கற்றுக்கிட்டேன் அது எனக்கு இப்போ ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது நானே தச்சு நானே எனக்கு ஒரு டிரெஸ் போட்டுக்கிறது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீலாக எனக்கு தோணுது ரொம்பவே லேட்டாகிடும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை கற்றுக்கிட்டேன் ரொம்பவே நான் வரத்துக்கு இருட்டிடும் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த வழியில் நாங்கள் வர வழி எல்லாம் வந்து எங்களோடய வீட்டுக்கு கிராமம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் கிராமத்துக்குள்ளே சைக்கிள் மிதித்துக்கிட்டு வரணும் அப்படினா அந்த எடம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படினு ரொம்ப காடாக காடு மாதிரிலாம் மரமெலாம் இருக்கும் ஒரு ஏழு மணி வாக்கில் ரொம்ப இருட்டிவிடும் மழை காலத்தில் எல்லாம் ரொம்ப இருட்டிவிடும் வெயில் காலத்தில் கூட ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு ஒரு அஞ்சாறு மாதம் நான் போனேன் வெயிலும் மழையும் அந்த மிடில் ஸ்டேஜில் போனேன் மழை காலம் வந்தப்போலாம் வந்து ரொம்ப இருட்டி மழையில் எல்லாம் நனைஞ்சிட்டுலாம் வருவேன் அப்போல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப திட்டினாங்க ஏன் நீ போகிற போக வேணாம் எங்கள் அம்மாதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க ஏன்னா அது எங்கள் அம்மாவோடய பிடிவாதத்துலதா நான் போனேன் ஸோ அதனால் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு அப்பறம் இப்போ வந்து நான் ஆரி கற்றுக்கிட்ருக்கேன் ஆரி வந்து என்னோடய ஆசை என்னோடய ரொம்ப நாள் ஆசை ஆரி கற்றுக்கணும் அப்படினு அதையும் கற்றுக்கிட்டே இருக்கேன் இன்னும் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக முடிக்கலை நான் கூடிய சீக்கிரத்தில் அதையும் கற்றுக்கிட்டு நல்லப்படியாக முடிப்பேன்